ஹலோ ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் என்னென்ன ப்ளான்னு இருக்குதுன்னா இன்டிஜுவல் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் ஃபேம்லி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் க்ரிட்டிக்கல் இல்லினஸ் இன்ஷுரன்ஸ் இந்த மாதிரி இன்ஷுரன்ஸ் இருக்குது மேம் உங்களுக்கு இதில் என்ன எந்த இது வேணும் அப்படியா மேடம் ஆ உங்களுக்கு ஃபேம்லிக்காக கேக்கிறதால அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேம்லி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மேம் ஆமாம் ம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் மேம் நீங்கள் வந்து இந்த இன்ஷுரன்ஸ் யாராவது பாலிசி பேசிட்டுருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரை கொடுத்துருங்க அவங்களுக்கும் நான் வந்து டீட்டைல் மென்ஷன் பண்ணிடுறேன் என்னென்ன என்னென்ன இன்ஷுரன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் ஓகேவா மேம் ஸ்கூலில் ஆமா இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது அடுத்து என்னென்ன அட்டாச் பண்ணணும் அது எல்லா டீட்டைல்ஸும் உங்களுக்கு நான் பின்னாடி அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன் மேம் நீங்கள் அந்த ஐடியாவில் தானே மேம் இருக்கீங்க கண்டிப்பாக போடுவீங்கள்ல ஆ ஓகே ஓகே ஓகே மேம் ஆ ஓகே மேம் அப்புறம் சைல்டுக்குன்னு தனியாகவும் இருக்குது மேம் ஆமாம் அதுவும் உங்களுக்கு டீட்டைல்ஸ் நான் அப்புறமா அனுப்புகிறேன் பார்த்துட்டு ஒன்னும் இல்லை நல்லா ஃபுல்லாக டீட்டைல்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் நாங்கள் வீட்டுக்கே வந்து என்ன அட்டாச் எல்லாம் வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போய்டுவோம் நீங்கள் எங்கேயும் ஆஃபீஸுக்கு அங்கேயும் இங்கேயுமா அலைய வேண்டாம் ஆ ஓகே மேம் ஓகே ஆ தேங்க்யூ மேம் தேங்க்யூ